ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஸ்கூல் படிச் ஒன்னாவுதுலேருந்து அஞ்சாவது வந்து படித்த ஸ்கூல் வந்து தட்டாங்குட்டை நாங்கள் ஒன்னாவுது படிச்சது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட ஜாலியாக இருந்தோம் ஃப்ரெ ஃபஸ்ட்டு ஒன்னாவுது பழகின வந்து சாரதின்னு ஒரு பிள்ள ரெண்டாவது படிக்கிறப்போ சுமித்ரா அப்புறம் மூணாவது படிக்கிறப்போ கிருஷ்ணவேணி நாலாவதுல ஜனனி இவங்க கூடலாம் ஜாலியாக பேசிகிட்டு பழகிட்டு அப்றம் அஞ்சாவது படிச்சதுக்கப்றோம் இன்னொரு பொண்ணு காவியா இது மாதிரி நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பழகிட்டு ஆறாவது வந்து ஆறாவுதுலேருந்து டுவெல்த் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிட்டுருந்தேன் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து ஆறாவதுல வந்து அங்கே போய் பார்த்தோன்னே புதிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க அவங்க கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கிறது வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு அப்றம் அவுங்களே வந்து பேசிட்டு பேசுனாங்க உங்கள் நேம் எல்லாம் கேட்டாங்க நிரஞ்சனானு சொன்னேன் நானும் அவங்கிட்ட பேசுனேன் என்ன நேம் கேட்டேன் சஹானா சொன்னாங்க ஏழாவது படிக்கும் போது இன்னோரு ஃப்ரெண்ட் இன்னோரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுனேன் இன்னோரு ஃப்ரெண்ட் பேரு வந்து சிந்து சிந்து வந்து நல்ல பொண்ணு ஜாலியாக சுற்றிக்கிட்டு ஏ எங்கே பார்க்கு இது மாதிரிலாம் போயிட்டு அவங்கூட சேப் சாப்பாடுலாம் ஷேர் பண்ணிட்டு ஜாலியாக பேசிட்டுருந்தோம் எட்டாவதுல வந்து கௌசிகான்னு ஒரு பொண்ணு கௌசிகா கூட ஜாலியாக ஃபோன் இது ஜாலியாக ஃபோனில் கேம்லாம் விளாண்டுக்கிட்டு ஜாலியாக விளாண்டுட்ருந்தோம் அப்றம் நைன்த்தில் வந்து இன்னொரு இன்னொரு பொண்ணு சரிகான்னு சரிகா கூட ஜாலியாக பேசிகிட்டு விளாண்டுக்கிட்டு நிறைய விஷியங்களை பண்ணிகிட்டு அப்றம் டீச்சர்ஸ் கூடலாம் ஜாலியாக பேசிகிட்டு விளாண்டுக்கிட்டுருந்தோம் அப்றம் நை டென்த்து வந்தோவுடன்னே ஏ பவித்ரான்னு ஒரு பொண்ணு பவித்ரா கூட ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சுற்றிக்கிட்டு பார்க்கு மாரி பீச்சு இது மாதிரி லாம் போயிட்டு ஜாலியாக வந்துக்கிட்டுருந்தோம் அப்றம் லெவல்த்தில் வந்து மேகலான்னு ஒரு பொண்ணு மேகலா கூட ஜாலியாக பேசிகிட்டு இவ்வளோ நேரம் எங்கேயோ கு சுற்றிக்கிட்டு கோயிலுக்கு இது மாதிரிலாம் போயிட்டு வந்து வருவோம் அப்றம் டீச்சர்ஸ்லாம் எங்கே போயிட்டு வரிங்க கேட்பாங்க அப்போ வந்து டீச்சர் கோயிலுக்கு சாமி கும்பிட போவோம் அப்படின்னு சொல்லுவோம் ஹெட்மாஸ்டர்கிட்ட பர்மிஷன் கேட்டு போவோம் கடைக்கு போயிட்டு சாக்கலேட்டு முட்டாயெல்லாம் இது மாதிரி வாங்கிட்டு வருவோம் அப்றம் டுவல்த்தில் வந்தோன்ன டுவெல்த்தில் வந்து தனலட்சுமினு ஒரு பொண்ணு தனலட்சுமி கூட ஜாலியாக ஃப்ரெண்டெல்லாம் சுற்றிக்கிட்டு நிறைய பொருட்கள் பேனா பென்சில் இதெலாம் போயிட்டு கடைக்கு வாங்கிட்டு வருவோம் அப்போது ஹெட்மாஸ்டர் பர்மிஷன் கேட்டு போனோம் அப்போ வந்து என்ன ஏ என்ன என்னென்ன வாங்கிட்டு வந்திங்க அப்படி கேட்பாங்க இது மாதிரி பேனா பென்சில் பேப்பரு சார்ட்டு இது மாதிரிலாம் வாங்கிட்டு வந்தோம் அப்றம் கொடைக்கானல் கிளப்பு கிளப்புலாம் கூட்டிகிட்டு போனாங்க கொல்லிமலைக்கு கொல்லிமலை முப்பது பேர் முப்பது பேரும் அங்கெல்லாம் போயிட்டு பார்க்கு அந்த நீர்வீழ்ச்சி அதுக்கெல்லாம் போயிட்டு அன்னாச்சி அப்றம் மாம்பழம் பலாப்பழம் எல்லாம் வாங்கிட்டு ஜாலியாக சுத் சுற்றி பார்த்துட்டு வந்தோம் அப்றம் அங்கே பார்த்திங்கன்னா நிறைய நிறைய இருந்துச்சி அப்றம் ட்ராகனு இது மாதிரி கரடி பொம்மை சிங்கம் பொம்மை பூங்கா ஊஞ்சல் அங்கே பார்க்கில் ஊஞ்சல் சீஸா இது மாதிரி நிறைய விளையாட்டு பொருட்கள்லாம் இருந்துச்சு அப்பறம் வந்து நிறைய இது மாதிரி நிறைய விளாண்டுட்டு அப்றம் லீவ் டைமில் கொரோனா லீவ்லாம் விளாண்டுட்டு இங்கே நாமக்கலில் பார்க் போயிட்டு அப்றம் சந் சந்தைக்கு இது மாதிரிலாம் போயிட்டு நிறைய பொருட்களை வாங்கிட்டு வருவோம் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக பேசிட்டு அப்றம் டி எனக்கு பிடிச்ச டீச்சர் வந்து கவிதா மிஸ்ஸு கவிதா மிஸ்ஸு வந்து என்ன கேட்கறமோ அதுலாம் வாங்கி தந்துடுவாங்க கவிதா மிஸ்ஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்றம் பிடிச்ச டீச்சரு மேக்ஸ் டீச்சரு மேக்ஸ் டீச்சரு ஜாலியாக பேசிட்டு விளாண்டுட்ருப்போம் அப்றம் டீச்சர்ஸ் எல்லாம் கேம் சொல்ல சொல்ல விளாண்டுட்ருப்போம் கே என்ன கேம்னா இந்த குடுகுடுப்பாண்டி இது மாதிரி நிறைய கேம்ஸ் எல்லாம் விளாண்டுட்டுருப்போம் அப்றம் அப்றம் ஹெட்மாஸ்டரு ஜாலியாக பேசிட்டு வண்டிலாம் கூட்டிகிட்டு போவாங்க அவங்கூடலாம் பேசிட்டு ஃப்ரெண்ட்ஸு இது மாதிரி வண்டிலாம் எடுத்து சுற்றிட்ருந்தோம் அப்றம் எடு அதுக்கப்றம் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஜாலியாக போயிட்டு வந்துட்டுருந்தோம் அப்றம் இங்கே ஆஞ்சிநேயர் கோவிலுக்கு லீவில் கோவிலுக்கு போயிட்டு வருவோம் அப்றம் கொரோனா டைமில் லாக்டவுனில் வீட்டில் தான் இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃபோன் போட்டு பேசிகிட்டு ஜாலியாக இருப்போம் அதுக்கப்றம் நிறைய இது மாதிரிலாம் விளாண்டுக்கிட்ருந்தோம் அப்பறம் கோவில் திருவிழா வந்துச்சி கோவில் திருவிழாவில் வந்து என்ன ஸ்பெஷல்னா திருவிழாக்கள்லாம் போடுவாங்க ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் நாள் வந்து அந்த தைப்பூசம் அதெலலாம் கோவிலுக்கு முருகன் கோவிலுக்குலாம் போயிட்டு வருவோம் அப்புறம் ரெண்டாவது நாள் வந்து அப்போ ட்ரம்ஸ் எல்லாம் அடிப்பாங்க டான்ஸ்லாம் ஆடிகிட்ருப்போம் அப்றம் ஆடிகிட்டு அந்த கூத்து போடுவாங்க கூத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு ஜாலியாக எல்லாரும் உட்காந்து பேசிட்டுருப்போம் அப்புறம் திருவிழா வந்துச்சின்னா திருவிழாவில் வந்து ஃபஸ்ட் நாள் வந்து ஆற்றுக்கு கூட்டிகிட்டு போவாங்க ஆற்றுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்து ஆற்றுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு புனிதநீர்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க குடத்துல தீர்த்த குடம் எடுத்துகிட்டு தண்ணிலலாம் கொண்டு வருவாங்க கொண்டு வந்துட்டு ரெண்டாவது நாள் வந்து கெடா வெட்டுவாங்க கெடா வெட் கெடா வெட்டிட்டு அப்பறம் சாமிக்கு எல்லாம் படைச்சிட்டு அப்புறம் வீட்டுக்கு கறியெல்லாம் வாரி வாரி கொடுப்பாங்க கறி கொடுத்துட்டு அதை ஒரு ஒருத்தராக கூப்பிட்டு சொல்லுவாங்க பேர்லாம் அவங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க அதுக்கப்றம் கொடுத்துட்டு மூணாவது நாள் வந்து வண்டி வேசம் இது மாரி நிறைய ட்ரம்ஸு கரகாட்டம் இது மாதிரிலாம் நிறைய ட்ராமா ஆர் கெஸ்ட்ராக இது மாதிரிலாம் போடுவாங்க அதெலாம் பார்த்துட்டு கூத்து போடுவாங்க அதுக்கப்புறம் மதுரைவீரன் பந்தம் இதெலாம் நிறைய பண்ணுவாங்க அதெலாம் பார்த்துட்டு ஜாலியாக இருப்போம் அதுக்கப்பறம் பேசிகிட்டு நிறைய நிறைய இது மாதிரி திருவிழாலாம் நிறைய நடந்துட்டுருந்துச்சி அப்பறம் இது நிறையா திருவிழா போயிட்டு அப்பறம் தேருக்கு போவோம் தேரில் தேருக்கு போயிட்டு நிறைய இந்த மாதிரி பொட்டு இது மாதிரி வளையல் இது மாதிரிலாம் போயிட்டு சாமிலாம் பார்த்துட்டு ஜாலியாக வந்துட்டுருப்போம் அப்பறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் போயிட்டு சாப்பாடு சொந்தகாரங்கலாம் பக்கத்தில் இருக்க சொந்தக்காரங்கலாம் கூப்பிட்டு சாப்பாடுலாம் போட்டு சாப்பாடு போடுவோம் அப்பறம் இன்னும் கோவிலுக்கெல்லாம் போனோம்னா சாப்பாடு போட்டு இலையெல்லாம் சாப்பாடு போட்டு தண்ணி தெளித்து இது மாதிரிலாம் நெறைய போடுவாங்க அதுக்கப்புறம் முருகன் கோவிலுக்கு போயிட்டு பாதயாத்திரை இது மாதிரி விசேசம் தைப்பூசத்துக்கெல்லாம் இது பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நிறைய இதெலாம் பண்ணிட்டுருந்தோம் கோவிலில் அப்பறம் திருவிழா இந்த விநாயகர் கோயில் இது மாதிரிலாம் வந் நிறைய இது செஞ்சிட்டுருந்தாங்க அப்புறம் வந்து இது பூசத்துக்கு இந்த திருவிழாக்கு அப்போல்லாம் சொந்தக்காரங்கலாம் கூப்பிட்டு சாப்பாடுலாம் போட்டு வர சொல்லி பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் சாப்பாடு போட்டு ஜாலியாக விளாண்டுட்டு அப்பறமேட்டு நிறையா இது பண்ணுவோம் அப்புறம் வந்து கோயில் அந்த கோயி இந் அங்கே இருக்கிற கோவிலுக்கெல்லாம் போயிட்டு ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு அந்த வேற கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயி போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக போயிட்டு வருவோம் போயிட்டு வந்து அப்றம் நிறைய இது மாதிரிலாம் பண்ணிகிட்டு வந்துட்டுருந்தோம்